ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ரிச்சான கலர் தான் வாங்கின பட் காப்பு வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்கின எங்கள் ஃபெஸ்ட்டிவல் பக்கத்தில் ஃபெஸ்ட்டிவல் நடந்துருந்தது அந்த கடையில் தான் வாங்கின ஆனால் அது சொல்ல போனால் ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டினா எப்படி சொல்கிறதுன்னா நா நார்மலாக இருக்கிறதே ரொம்ப மற்ற கடையிலேலாம் பார்த்தா கொஞ்சம் நாள் போனால் துரு புடிச்சிடும் தண்ணியில் வெச்சா மேலே இருக்க பெயிண்ட்டெல்லாம் போய்விடும் பட் இது வந்து பக்கா செம்மை ஒர்த்துங்க ஹை க்ளாஸ் ஒர்த்தாக இருந்தது ஹை க்ளாஸ் ஒர்த்துனா சில்வர் சில்வர் மாதிரி இருந்தது செம்மை டிசைனு ஃபினிஷிங்கெல்லாம் பக்காவாக இருந்தது ஒரு ப்ராடக்ட்டு செய்கிறவங்க ப்ராஃபிட்டுக்காக செய்கிறாங்களா இல்லை ஃபேஷனுக்காக செய்கிறாங்களா அப்படின்றது வந்து அது அந்த ப்ராடக்ட்டோடய குவாலிட்டியில் தான் தெரியும் இந்த குவாலிட்டி பார்த்தோன்னா அவங்க அந்த ப்ராடக்ட் செஞ்சவங்க நல்லா ஆசையாக செஞ்சுருக்காங்க அப்டின்னுதான் சொல்ல வரணும் ஒரு ஹை க்ளாஸ்ல வெள்ளி காப்பு வாங்கினா எப்படி இருக்குமோ சேம் அந்த பெனிஃபிட் வந்து எனக்கு இதில் கெடைச்சிச்சி லுக்கு அவுட் லுக் வந்து செம்மையா இருந்தது லோக்கலில் வாங்கினாலே பரவாயில்ல ச ரேட்டு கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விற்க விக்கிறத விட மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படினு விற்கிறவங்க அந்த கான்செப்ட் நல்லாயிருந்துது ட்ரெஸ்ஸு சொல்லப் போனால் நான் சொன்னேன் கொஞ்சம் நல்ல ரிச்சான கடையில் தான் எடுத்தேன்ட்டு ரிச்சான கடத் கடையில் எடுத்த மாதிரியே அதோடய வேல்யூ வந்து ஒவ்வொரு ஃபினிஷிங்கும் செம்மையாயிருந்துது பாக்கெட் ஃபினிஷிங்கிலிருந்து கட் ஆப்பிள் கட் இருந்தது செம்மையாக இருந்தது ஃபார்மலாகவும் போக லுக்கு அவுட் லுக் வந்து செம்ம லுக்காக இருந்தது ஒவ்வொரு முறை போடும்போதும் லோ குவாலிட்டிக்கும் ஹை குவாலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த லோ குவாலிட்டி எப்படி காப்பு சொன்னேனோ காப்பு ஒரு ஃபேஷன் ஃபேஷனோடு செஞ்சதனால் அந்த காப்பு நம்மளுக்கு வந்து ரொம்ப அப்ஸர் பண்ணுது வெளியே தெரியும்போது ஹை குவாலிட்டியான காப்பு மாதிரி தெரியும் சேம் அதேதான் ட்ரெஸ்ஸும் ஹை குவாலிட்டியாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு முறையும் நம்ம துணி துவைப்போம் துணி தொவைப்போம் ஓ ட்ரெஸ் அப்டியே கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும் பட் இந்த ட்ரெஸ் வந்து அவ்ளோவாக சேஞ்ச் ஆகலை சேஞ்ச் ஆகலனா எனக்கு அந்த சேஞ்ச் ஆன ஃபீலே தெரியல லுக்கு செம்ம லுக்கு ஃபினிஷிங்கு பட்டன்லாம் ச கரெக்டான ஸ்டேஜ் அளவு வெச்சி வெச்சிருக்காங்க ம இதே லோக்கல் ட்ரெஸ்ஸுனா ஒரு படி கீழே ஒரு இன்ச் மேலே கொஞ்சம் வேரியேஷன் வரும் பட்டன் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க அதுமாதிரி இதில் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இது கூட இல்லை ஃபார்மல் பக்கா ஃபார்மல் ட்ரெஸ்ஸுங்க